ஹலோ ஏங்க நாங்கள் தூஸ் நகர் லோகநாதன் வீட்லருந்து பேசுறங்க எங்களுது இந்த கிட்சன்ல கொஞ்சம் பைப் தண்ணி லீக் ஆகி போயிட்டு இருக்குதுங்க அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களா நீங்கள் இராம்மூர்த்தி அன்கோ கடை தானே நீங்கள் சரி சரி சரிங்க அது நேற்று நைட்டில் இருந்து கொஞ்சம் லீக் ஆகுது ரொம்ப நாள் ஆயிட்டுருக்குங்க

ஜாயிண்ட்டில் லீக் ஆகுதுங்க வெளியில இருந்து கொடுத்து இருக்காங்கங்க இரும்பு பைப்புங்க

இல்லை இரும்புலையே போட்டுக்கிறேங்க கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து நல்லதாக போட்டு கொடுங்க நீங்களே எப்போ வருவிங்க சரி சரிங்க கொஞ்சம் இந்த இரும்பு பைப்ல குவாலிட்டியாக போட்டால் எவ்வளோ அமௌன்ட் வருங்க

இந்த பீவிஸ் வந்துங்க பிவிசி வேண்டாங்க கொஞ்சம் குவால்ட்டியாகவே கொஞ்சம் அமௌன்ட் கொஞ்சம் பார்த்து முன் அனுசருச்சு போடுங்களேன் சரி சரி சரி எப்போ இன்றைக்கு வருவாங்களா இல்லை நாளைக்கு வருவாங்களா சரி சரி சரி அட்ரெஸ் சொல்லுறேன் நோட் பண்ணிக்கோங்க லோகநாதன் தூஸ் நகர் பஞ்சாயத்து ஆபிஸ் அருகில் நேராக அத்தானைல இருந்து தண்ணி பந்தல் பஸ் ஸ்டாப்ல நிற்க சொல்லுங்கள் அங்கே இருந்துகிட்டு ரூட்டு கால் பண்ண சொல்லுங்கள் நான் ரூட் சொல்லுறேன் இல்லையா நானே கூட வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேங்க டூவீலரில் நான் பிக்கப் பண்ணிகிறேங்க சரி சரி சரிங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிக்கிரமாக முடிச்சு விடுங்களேன் சரிங்க சரி ஓகே மேடம் தேங்க் யூ